எங்கள் அக்காவோடய பாப்பா ஃபங்ஷன் ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் பண்ணோம் இன்விடேஷன்லாம் போட்டு மண்டபத்தில் பெருசாக ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் பண்ணோம் நிறையா இன்வைட்டு நிறையா எல்லா ரிலேஷனையும் நாங்கள் வந்து வரவழைச்சோம் தூரத்தில் இருக்கிற ரிலேஷன் என்னோடய ஃபிரண்டு என்னோடய காலேஜ் ஃபிரண்டு அந்த மாதிரி நிறையா ரிலேட்டிவ் வரவழைச்சி நாங்கள் பெருசாக கிராண்டாக பண்ணோம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் ரொம்ப கிராண்டாக வரவங்களுக்கும் காசெலாம் கொடுத்து ட்ரெஸ்லாம் கொடுத்து ஃபங்ஷன் பண்ணோம் சாப்பாடு வந்து நிறையா சாப்பாடு கிட்ட ஒரு ஐநூறு பேருகிட்ட சாப்பாடு போட்டோம் சாப்பாடு ஃபுல்லாக நான்வெஜ் தான் ரொம்ப நல்லாருந்துச்சுன்னு சொல்லிட்டுப்போனாங்க அம்மா வீட்டு சைடுலேருந்தும் அண்ண அண்ணனோடய ஃபிரண்ட்ஸுங்க அக்கா அக்காவோடய ஃபிரண்ட்ஸுங்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து நல்லா சாப்பிட்டு போனாங்க நல்லாருந்துச்சு சாப்பாடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க பாப்பாவுக்கு ஸ்பெஷலாக வந்து கேக்லாம் அன்னிக்கி கிராண்டாக கட் பண்ணோம் இது அவளோடய ஏஜுக்கு தகுந்தா மாதிரி அந்தளவுக்கு கேக் வாங்கி ஒரு டால் மாதிரி செஞ்சு அழகாகவே டெக்ரேஷனெலாம் பண்ணி கேக் ரெடி பண்ணோம் கேக்கை வந்து ரெடி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் பாப்பாவுக்கு நான் நிறையா கிஃப்ட் பண்ணேன் அப்புறம் என் ஃபிரண்டுங்களும் நிறையா கிஃப்ட் பண்ணாங்க அன்னிக்கி ஃபங்ஷன் முடித்திட்டு ஃபங்ஷனும் அங்கே முடித்திட்டு திரும்ப பாப்பாவுக்கு வந்து லைட்டாக இன்னொரு ஃபங்ஷன் மாதிரி டான்ஸ் மாதிரி பண்ணோம் அதுவும் ரொம்ப நல்லாருந்துச்சு பாப்பாவுக்கு அழகாக குட்டியாக கிஃப்ட் ஃபிராக்லாம் தயாரித்து யூஸ் பண்ணி அதெலாம் பண்ணிவிட்டு அவளுக்கு பிடிச்சா மாதிரி நிறையா சாக்லேட்லாம் வச்சு ஒரு பாக்ஸில் கிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி சரியாக சர்ப்ரைஸ் வந்து நான் வந்து கொடுத்தேன் பாப்பாவுக்கு அது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவள் பேர் வந்து சாரா வீட்டுக்கு செல்ல பிள்ளைன்றதுனால நானும் கிஃப்ட் பண்ணேன் எங்கள் அம்மாவும் கிஃப்ட் பண்ணாங்க அப்புறம் எங்கள் அண்ணனும் கிஃப்ட் பண்ணாங்க எல்லாரும் கோல்டில் பண்ணாலும் ஏன்ன என்னோடய தான் என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்தா மாதிரி நான் வந்து ஸ்மால் கிஃப்ட்டாக தான் பண்ணேன் ஆனால் இந்த ஸ்மால் கிஃப்ட் தான் வந்து பாப்பாவுக்கு இன்னும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவளுக்கு குட்டியாக சைக்கிள்லாம் நிறையா என் ஃபிரண்ட்ஸுங்களே அவங்களே அமௌன்ட்லாம் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு சைக்கிள் குட்டியாக சைக்கிள் ஓட்றது ஸ்டீடில் ஓட்டிட்டு போகிறத பாப்பா ஆசையாக நின்று பார்ப்பா நான் அப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபிரண்டுகிட்ட சரி அதுதான் வந்து அவங்க வந்து நோட் பண்ணி பேர்த்டே டைமில் பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க அந்த கிஃப்ட்டும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடுச்சிது அப்புறம் அந்த ஃபங்ஷன் டைமில் நிறையா மியூசிக்லாம் வச்சு எல்லாரும் கிராண்டாக செலப்ரேட் பண்ணி டான்ஸ்லாம் ஆடி அந்தளவுக்கு ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அன்னிக்கி ஃபுல்லாகவே என்ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் பேர்த்டே அப்போது எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு மண்டபத்தில் வந்தவங்க எல்லாருக்கும் கேக் பண்ணிட்டு அங்கே எல்லாருக்கும் எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு ஒரு பெரிய ஃபங்ஷன் மாதிரி அந்தளவுக்கு செலப்ரேட் பண்ணோம் ஸோ அந்த ஃபங்ஷனை மறக்க முடியாது ஒரு பெரிய ஃபங்ஷனாகவே எங்கள் வீட்டில் வந்து வந்துருச்சு யாருமே பர்த்டே டைமில் பர்த்டேவை வந்து இந்தளவுக்கு கிராண்டாக பண்ணமாட்டாங்க அப்படின்றளவுக்கு பேசகிறளவுக்கு அந்த செலப்ரேட் வந்து நடந்துச்சு அது என் லைஃபில் ரொம்ப மறக்க முடியாதது பாப்பா பர்த்டேவும் ஃபஸ்ட் பர்த்டேவும் ஃபஸ்ட் பேபி அப்படின்றதுனால ஃபஸ்ட் பர்த்டேவும் லைஃபில் வந்து மறக்க முடியாது